பெண்கள் இப்போ வந்து சிறுப்பெண்களெல்லாம் விளையாட்டுல ஆரம்பிக்க ஆர்வமாக இருக்கிறாங்க கபடி டே இது டீம் கபடி டீம் செஸ் விளையாட்றது எல்லாத்துலேயுமே பெண்கள் விளையாடுறாங்க இப்போ வந்து வெளிநாட்டில் பெண்களாட்டம் பெண்கள் விளையாட்ற மாதிரி இங்கேயும் நம் நாட்லேயும் விளையாட்றாங்க அவங்களுக்கு வந்து எல்லா பரிசு ஒன்றாம் பரிசு ரெண்டாம் பரிசு மூணாம் பரிசு வரை கொடுக்குறாங்க அதனால ரொம்ப ஆர்வமாக செய்கிறாங்க